நான் போன இடங்கள்னு எனக்கு பிடிச்ச மாதிரினு சொன்னால் ஏற்காடுனு தான் சொல்ல முடியும் அந்த ஏற்காட்டில் சேலத்துலேருந்து ஒரு இருபத்து ரெண்டு கிலோமீட்ரு ஒரு இருபது ஏற்பேன் பெண்டுங்க வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி போக போகிறதுக்கு அந்த இடத்த பார்க்கும் போது நமக்கு ரம்மியமாக அவ்வளோ அழகா இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஏற்காடு முதல்ல போனோமா அந்த காலத்தில் சொன்ன மாதிரி எம்மா எம் ஆர் ராதா பங்களானு ஒன்று இருக்கும் அதை தாண்டி போனோம்னா லேக்கு அந்த லேக்கு அந்த லேக்கை சுற்றி இருக்கிற அந்த பார்க்கு அதெல்லாம் பார்க்கும் போது ரெம்பவும் பிடித்திருக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அது இல்லாமல் இயற்கை எழில் கொஞ்சி இருக்கிற இடமாவும் இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு பிடிக்கும் அதே டைமில் கூட்டாத்துப்பட்டின்ற ஒரு ஊர் கூட்டாத்து பட்டின்ற ஊரும் நல்ல ஒரு செழுமையான இடம் மாமரங்கள் மற்ற கனி வகைகள்லாம் அதிகமாக இருக்கிற ஊர் நல்ல ஜனங்கள் இருக்கிற ஊர் அந்த மாதிரி எனக்கு கூட்டாத்துப்பட்டி நல்லா பிடிக்கும் அதே மாதிரி நாமக்கல் ஏரியாவில் அறியாமைகொட்டாம்பட்டினு ஒரு ஊர் இருக்குது அறியாமைகொட்டாம்பட்டினா கொல்லிமலை அடிவாரம் அந்த ஊரும் எனக்கு ரொம்பமான பிடிக்கும் அது வந்து நிறையா விவசாய நிலங்கள் இருக்கும் நம்மளால விவசாயம் தான் செய்ய முடியல விவசாய நிலம் இருக்கிற பக்கத்துலேயாவது நம்ம போய் வேலை செஞ்சோம் என்டா எனக்கு ஒரு பிரியம் அது இதெல்லாம் எனக்கு அதிகமாக இருந்தது அது இல்லாமல் கொல்லிமலை எடுத்துக்கிட்டோம்னா கொல்லிமலை எழுபது ஏற்பேன் பெண்டு அங்கே வந்து இயற்கையான இருக்க அறப்பளீஸ்வரர் கோயில் அந்த நீர்வீழ்ச்சி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் அதை விட்டா மேட்டூர் மேட்டூர் மேட்டூர் டேமு அங்கே இருக்கிற இது அதை விட்டோம்னா கொளத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதியில் இருக்கிற கண்ணாமூச்சி போமனூர் கோவில்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடமா இருந்தது அந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு பிடித்த இடமா நான் எனக்கு பிடிக்கும்